மாதவிடாய் காலத்தில் வந்து பெண்கள் வந்து மூணு நாள் தனிமைபடுத்துவாங்க வீட்டில் ஏன்னா அவங்க அவங்க வந்து எந்த வயிறு வலிலாம் ரொம்ப இது பண்ணும் அதனால எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு அவங்க வந்து தனிமை படுத்துருக்கானா இப்போ ஆனால் என்னா சொல்கிறாங்கனா அது அது தீட்டு அது ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லி இப்போ எல்லாம் சமுதாயம்லாம் அது பேசி பேசிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி விழிப்புணர்வு வந்து இது மாதிரி ந துணியெல்லாம் வைக்ககூடாது நாப்கின் தான் வைக்கணும் அப்படினு வந்து எங்க ஊருலாம் வந்து விழிப்புணர்வு பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நாப்கினும் ஸ்கூல் இங்கே வந்து அங்கன்வாடியில் வந்து நாப்கின் வந்து கொடுப்பாங்க அது தான் யூஸ் பண்ணும் அந்த மாதிரிலாம் வந்து எப்படி யூஸ் பண்ணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பீரியட்ஸ் டைமில் வந்து சில பேருக்கு வயிறு வலிக்கும் அதுக்கேற்ற மாதிரி வெந்தயம் அந்த மாதிரிலாம் சாப்பிடா கொஞ்சம் வயிறு குறையும் வயிறு வலி குறையும்